இப்போ எங்கள் ஏரியாவில் நிறைய மைதானம் இருக்குது நினச்சிட்டிங்கன்னா இப்போ பாரத் காலேஜ்லேருந்து முருங்கம்பாளையம் அந்த காதைகாக்காப்பள்ளி போகிற வழியில ஒரு ஸ்டேடியம் இருக்குது அங்கேயும் நல்லாயிருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லோரும் நீட்டாக பேசுவாங்க அதேமாதிரி அங்கேயும் எல்லாமே நடக்கும் நம்ம போய் பார்க்கலாம் என்ட்ரிக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது சும்மாவே நம்ம ஆவரேஜாக போய் பார்த்துட்டு வந்துக்கலாம் என்ட்ரி ஃபீஸ்ஸெலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க உள்ளே நம்ம போகலாம் அந்த லன்ச் மட்டும் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா டின்னர் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் காலை உணவும் மாலை உணவு மதிய உணவு எல்லா நேரமும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க அது வந்து நம்ம பே பண்ணுற மாதிரிதான் இருக்கும் இப்போ ஸ்டேடியம்ன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரேட்டு ஹெச்சஸ் தான் வைப்பாங்க ஆனால் திருப்பூருக்குள்ளே ஸ்டேடியம் மாதிரி எதுவும் கிடையாது இந்தமாதிரி சின்ன சின்ன க்ரௌண்ட் வச்சு நடத்துவாங்க ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அது மிகப்பெரிய லெவலில் நமக்கு பிடிக்கும் ஏன்னா சின்னதாக சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு அதை பார்க்க ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் அதே நமக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஜாலியாக இருக்கும் அதேமாதிரி நிறைய பக்கம் சில ஸ்கூலில் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னால் நிறையா பக்கம் நிறையா எல்லாமே வந்துருச்சு மொதல் இருந்த அளவுக்கு இப்போலாம் இல்லை இல்லை எல்லாமே நிறைய நாள் நிறைய இடத்துக்கு வந்துருச்சு அதனால் எந்த பிரச்சனையும் வராது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பக்கம் நிறைய பேர் பார்க்கற எல்லா பக்கமுமே நிறைய ஸ்டேடியம் இருக்குது நிறைய பேர் விளாட ஆரம்பித்துட்டாங்க என்ன இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வரல இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சின்னா இன்னும் கொஞ்சம் இந்த டெக்ரேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம காலேஜ் ஸ்கூலு வீடு எல்லா பக்கத்துலேயுமே இப்போ க்ரௌண்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது க்ரௌண்ட் இருந்து என்ன பிரோஜனம் நான் அடுத்த மாதமே இடத்த வாங்கி வீடு கட்டி எல்லாம் பண்ணிடுறாங்க அதுதான் அது அதனால் கொஞ்சம் பிரச்சனையாகதான் இருக்குது அதை நினைச்சோம்னா நம்ம மனுசங்க வாழ முடியாது ஏன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ குழந்தைகள் வாழணும் மக்கள் வாழணும் யார் இப்போ நினைக்கிறா நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம சாப்பிட்றோமா அடுத்தவன் எப்படி எக்கோடோ கெட்டு போனால் நமக்கு என்ன நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் அப்படியே நினச்சி இருந்துக்குறாங்க அதுதான் இப்போ பிரச்சனையே அந்த பிரச்சனை மட்டும் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா செய்து எல்லாமே வாய்ப்பு எல்லாமே வரும் அதுபோக வேறு எந்த பிரச்சனையும் அவ்வளோக்கா இருக்காது வருவாங்க எல்லோரும் பேசுவாங்க போவாங்க இப்போ திருப்பூருக்குள்ளே ஸ்டேடியம் எதுவும் இல்லை இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் யாராச்சும் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்